நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கிளாஸ்ஸஸ் அந்தமாதிரிலாம் போய் யாருகிட்டேயும் கற்றுக்கிட்டுலாம் வரலை நான் வந்து என்னோட ஃபோன்லேயே நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன் என்னோட ஃபோனில் நான் வந்து மற்றவங்க பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நான் ஃபோட்டோ எடுப்பேன் ஒரு நடந்து போய்ட்டுருக்கோம்னா அந்த ரோடு நல்லாயிருந்துச்சி அப்படின்னா அந்த ரோடை ஃபோட்டோ எடுக்கிறது அதில் வந்துட்டுருக்கிற வண்டி அந்த ட்ராபிக்லேலாம் பார்த்தா அழகாக வண்டி லைன்னாக வந்துட்டுருக்கிறது ரொம்ப அழகாயிருக்கும் அந்தமாதிரி இது எனக்கு ரொம்ப லைக் பண்ணுறது அந்தமாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானம் அந்த சன்ரைஸ் ஆகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி இத தான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டராகிராமில் போஸ்ட்டு போடுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன் எல்லோரும் சொல்வாங்க நல்லா ஃபோட்டோ எடுக்கிற வின்சி நீ ஃபோட்டோக்ராஃபர் ஆகலாம்ல அப்படின்னு சொல்வாங்க ஆனால் என்னோட எய்ம் அது கிடையாது என்னோட ஃபோன்லேயே என்னால் என் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கமுடியுமோ என் ஃபோன் வந்து என்ன குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுக்குதோ அந்த அளவுக்குத்தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன்